தமிழ்மொழி நமது தாய்மொழியாக காணப்படுகிறது தமிழ்மொழியைப் பாதுகாக்க எல்லா பள்ளிகளிலும் கட்டாயப் படிப்பாக தமிழ்மொழி காணப்படுகிறது இதனால் பிள்ளைகள் மாணவர்கள் தமிழை சிறுவயதிலிருந்தே கற்றுக்கொள்ளவும் அவர்கள் பேசவும் எழுதவும் பயிற்சிக்க படிக்கிறார்கள் இந்த வகை முயற்சிகளில் மக்கள் முழுமையாக ஒத்துழைப்புக் கொடுத்து தங்களுடைய மாணவர்களை ஆங்கிலேய பள்ளிகளில் படிக்க வைப்பதைப் பார்க்கிலும் தமிழ் பள்ளிகளில் படிப்ப வைப்பது மூலம் நம்முடைய தமிழ் கலாச்சாரம் நம்முடைய பண்பாடு மொழி மொழி இலக்கணங்களை அறிந்து கொண்டு நம்முடைய தமிழ் மொழியை இன்னும் மேம்பட பாரம்பரியமாகவே வளர்த்துச் செல்லலாம்